நடைப்பயணம்னால் மோஸ்ட்லி வந்து நான் எங்கள் ஊரில்தான் ஸ்டேடியம் வாக்கிங் இந்தமாதிரிலா போயிருக்கேன் வெளியே ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரினா நிறைய காடுகளிருக்கு அப்புறோம் அலைகள் கடற்க கடற்கரை இந்த மாதிரிலாம் நிறையே இருக்குது பனியில் மூடப்பட்ட இது தொட்டபெட்டா இதெலாம் நல்லாயிருக்கும் பாக்கறதுக்கு சூப்பராவே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பனியால் மூடப்பட்ட மலைகள் அப்புறோம் காடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலைகளில் சூரிய அஸ்தமானாமானது அது கூட எனக்கு நல்லா பார்க்கறதுக்கு நேச்சர் நல்லா இருக்கும் அங்கே